பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படி அந்த காலத்துலேயே பாரதியார் சொல்லி இருந்தார் பெண்கள் என்னிக்கு தனியாக பத்து மணிக்கு வெளில போயிட்டு வராங்களோ அன்னிக்கு தான் உண்மையான சுதந்திரம் ஆனதாக ஆனால் இன்னிக்கும் வந்து அந்தளவுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலமைல தான் இருக்குது அவங்க வெளில போயிட்டு அது எல்லாத்துலேயும் அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க வெளில போயிட்டு உள்ள வரப்பவே தனியாக போ போனால் ரொம்ப வெளில உள்ளே வர வரைக்கும் ரொம்ப பயமாக தான் இருக்குது அவங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சவால்லாம் சந்திக்கிறாங்க அதை மீறி பெண்கள் வந்து கல்விலேயும் சரி வேலை வாய்ப்புலேயும் சரி சம வாய்ப்பு எங்கே இப்போ இருக்குது பெண்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை வந்தால் கூட அவங்களுக்கு வந்து கிராமப்புற பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்புலாம் ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது கிடைக்காத இன்னும் இருக்குது இதெல்லாம் பார்க்குறாங்க பார்சியாலிட்டி இதெல்லாம் பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை இதெல்லாம் இது பண்றாங்க